சொல்லுங்கள் ஓகே நீங்கள் எந்த ஏரியாலந்து வரிங்க ஓகே உங்களுக்கு எந்த எந்த ஏரியாவில வந்து டான்ஸ் கிளாஸ் இருந்தா ஓகேவாக இருக்கும் பிகாஸ் நான் வந்து டென் டு ட்வெல் பிரான்ச்சஸ் இருக்கு அதில் நீங்கள் எந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணுறிங்களோ அதுக்கேற்றமாரி தான் என்னால் நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்ல முடியும் சரி ஓகே நீங்கள் எந்த டேட் ஓ எல்லா நாளுமே இருக்கும்ன்னு சொல்ல முடியாது பிகாஸ் நீங்களும் ஸ்கூல் போவீங்க உங்களுக்கும் ஒர்க் இருக்கும் அதனால் எத்தனை நாள் ஷெடியூல் நீங்கள் வச்சிருக்கிங்க ஓகே அப்போ சண்டே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிளாஸ் இருக்காது நம்ம சிக்ஸ் டேஸ்ஸில் பார்த்தோம்னா ஆட் டேஸ் வச்சுக்கலாம் ஈவென் டேஸ் வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ வந்து இப்போ பிளான் ஒன்று போயிட்டு இருக்கு த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் அது நீங்கள் இப்போ த்ரீ மந்த்ஸ் வந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கும் அதுக்கப்பறமாக கோர்ஸ் செர்டிஃபிகேஷன் கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் ஆல்ரெடி மியூசிக் கற்றுருக்க கற்றுருக்கனால நம்மளுக்கு வந்து டான்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ரைட்டுங்களா அதனால் நம்ம த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் அந்த மாதிரி போய்க்கலாம் இப்போ த்ரீ மந்த்ஸ் வரிங்க அப்படினா அப்ராக்ஸிமேட்டாக உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி டேஸ் ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஹவர்ஸ் பக்க கிளாஸ் நடத்துவோம் சப்போஸ் உங்களுக்கு வந்து சேட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தா நீங்கள் வந்து தே ஃபர்தர் கன்டினியூ பண்லாம் அடுத்து த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் போட்டுக்கலாம் இல்லை எனக்கு இந்த செர்டிஃபிகேஷனோட போதும் அப்படினா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களோட இ இஷ்டம் தான் இப்போ நம்ம பேமெண்ட் பற்றி பேசுனோம் பார்த்திங்கனா த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ்க்கு வந்து நம்ப வந்து பிஃப்டீன் தொளசண்ட் காஸ்ட் ஆகும் இன்க்லூடிங் செர்டிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் காஸ்ட் பீ எல்லாமே இப்போ ஃபிஃப்டீன் தொளசண்ட்டில் எல்லாமே அக் வந்துரும் மேம் நீங்கள் காஸ்ட்டியும் எதுவும் ஒரி பண்ண தேவையில்ல பாட்டு முதல் கொண்டு கோர்ஸ் புக்கு எல்லாமே வந்து அந்த ஃபிஃப்டீன் தொளசண்ட்குள்ளேயே வந்துரும் ஆக்ச்சுவலி இது வந்து டுவெண்ட்டி தொளசண்ட் ஆக வேண்டிய ஒரு கோர்ஸு இப்போ வந்து ஆஃபரில் போய்கிட்டு இருக்கறதுனால உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபிஃப்டீன் குள்ளேயே வந்துரும் இப்போ நீங்கள் வந்து டான்ஸ் மட்டும்தான் பண்ணனுன்ற ஐடியாவில இருக்கிங்களா இல்லை மியூசிக்கும் பண்ணலான்ற ஐடியாவில இருக்கிங்களா ஓகே அப்போ உங்களுக்கு ஷெடியூல் பார்த்திங்கனா உங்களுக்கு ஆட் டேஸ் வச்சுக்கலாம் உங்களுக்கு அது ஓகே தானே ஸோ நீங்கள் அப்போ வந்திங்கனா டைமிங் பார்த்திங்கனா நம்ப எப்போயுமே சிக்ஸ் டு எயிட் தான் ஈவினிங் ஏன்னா வொர்க்லாம் முடிச்சிவிட்டு அப்போ தான் எல்லாருமே ஃப்ரீயாக இருப்பிங்க அதனால் சிக்ஸ் டு எயிட் தான் நீங்கள் ஆட் டேஸ் வாங்க ஒரு ட்ரையல் கிளாஸ் வேணா ஒரு ஒன் வீக் வாங்க ஒரு த்ரீ டேஸ் பாருங்கள் உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள் டைமிங் எல்லா ஓகே அப்படினா நம்ம ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணலாம்

ஓகே நீங்கள் கா கன்ஃபர்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வரத்துக்கு முன்னாடி சொல்லுங்கள் அப்போ தான் வந்து பேமெண்ட் ரீச்சார்ஜ்லாம் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன அப்படிங்கிறத நாங்களும் பார்க்க முடியும் ஓகே தேங்க் யூ